என்ன புத்தகம் அப்படின்னா பணமும் நேரமும் விரயம் ஸோ இந்த க இதை பார்த்த உ டனேயே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பணமும் நேரமும் விரயம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆ முன்னாடியே நம்ம தேர்ந்தெடுத்த ஒன்று தானே இதை எதுக்கு இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு தான் நான் மொதல் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறோம் வந்து அந்த புக்கை படித்தவொடன ஒரு பொருளை வாங்கும் பொது எப்படி வாங்கணும் எதனால வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது படிக்க படிக்க எனக்கு ரொம்ப வந்து விருப்பமாயிடுச்சி அந்த புக்கத்தை புத்தகத்தை படித்த போது அந்த புத்தகம் வந்து ப பணத்தை வந்து எப்படி சேமிக்கணும் எப்படியெல்லாம் சேமிக்கணும் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குறதுக்கு அந்த பணத்தை சேமிச்சு வெச்சு அதுக்கப்புறோம் தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கடன் மே கடனை வாங்கி நான் பொருளை வாங்கி சேர்த்துரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தேன் அதுக்கப்புறோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வெச்சு தான் ஒரு பொருளை வாங்கணும் அதனால நமக்கு வந்து காலம் வீணானாலும் பரவாயில்ல அந்த பொருளோடய முக்கியத்துவம் இருக்கா இல்லையாங்கிறத அந்த காலம் வந்து நம்மளை உணர்த்திடும் ஏனால் ஆனா தேவை இல்லாத ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நிற்பாட்டிருவோம் ஓகே வேண்டாம் ஏன்னால் இவ்வளோ பணத்தை சேர்த்து வெச்சு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைச்ச பணத்தை போய் இந்த பொருளில் போடணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோனிணதுனால நான் என்ன பண்ணிட்டேன் சில பொருட்களை வந்து அவாய்ட் இது தவிர்த்துட்டு வந்து சில இது பொருள் மன் எந்தெந்த பொருள் வந்து எனக்கு முக்கியமாக தேவைப்பட்ற பொ பொருள் அப்படிங்கிறத அந்த காலம் எனக்கு உணர்த்திடும் உணர்த்தினதுக்கப்பறோம் நான் வந்து அந்த புக்கை அந்த பு அந்த பொருளை வந்து நான் வந்து வாங்கிப்பேன் அப்படிங்கிறத அந்த புக்கு மூலயம் புத்தகம் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோடய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே அந்த புக்கை வந்து நான் வந்து அனுப்பினேன் வா வாட்ஸ்அப்பில் எல்லோருக்குமே நான் அனுப்பினேன் அனுப்பிவிட்டு அந்த புக்கை வந்து எல்லோருமே படிங்க ஒரு புத்தகத்துக்கோடய பயன் வந்து என்ன அந்த புத்தகம் நமக்கு என்ன உணர்த்துதுங்கிறதை அந்த புத்தகம் மூலயமா எனக்கு தெரிஞ்சுச்சி ஸோ அதே மாதிரி நிறைய புத்தகங்களில் நான் படிக்கும் போது என்னென்ன சில புத்தகம் படிக்கும் போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ நீதி கதைகள் அப்படின்னு படிக்கும் போது என்னென்னலாம் ஒருத்தவங்க நேயர்மையா இருந்ததினால என்ன பயன் கட்டினாங்க நேர்மையாக இருக்கிறது எப்படி ஒரு சூழ்நில நமக்கு எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறது எல்லாமே ஒ புத்தகம் தான் நமக்கு வந்து வழிகாட்டுதே தவிர நம்மளோடய கைப்பேசியோ எதுவுமே நமக்கு வந்து வழிகாட்றறது கிடையாது ஒரு புத்தகத்து மூலயமா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் டெய்லி ஒரு புத்தகம் படிக்கிறதுனால நம்மளோடய அறிவு எல்லாமே நமக்கு வந்து முழுமை அடையுற மாதிரி உணர்கிறேன் அதனால புத்தகத்தோடய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் புத்தகங்கறது நமக்கு வந்து ஒரு நம்மளோடய டெய்லி நம்ம இன்றைக்கி தண்ணி குடிக்கிற மாதிரி புத்தகத்தை ஒவ்வொரு லைன் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோடய வாழ்க்கைல மேலே மேலே நம்ம வந்து தொடர்ந்து வந்து வெற்றியைக்காண முடியும் அப்படிங்கிறத நான் புத்தகம் படிப்பு மூலமா தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் ஏனால் என்னோடய வாழ்க்கைல புத்தகங்கறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ப பங்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனால் புத்தகமும் தான் என்னோடய மெயின்னான ஒரு முக்கியமான ஒரு பங்குனே சொல்லலாம் அதனால புத்தகம் எல்லோருமே படிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்